மீனவர்கள் கடலுக்கு ரொம்ப போகிறதுக்கு மழை காலங்கள்லேயும் சூறாவளி காற்று அடிக்கும்போது ரொம்ப சிரமப்படுகிறாங்க அதை நினைச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன் ஏன்னால் மீனவர்களுக்கு வருமானம் வர்றதே கொஞ்ச நாள் தான் அதனால் ரொம்ப அவங்களுக்கு வருமானம் வர்ற டைமில் கரெக்டாக கடல் சூறாவளி இந்த மாதிரி காற்று வந்து அவங்க வருமானத்தை கெடுத்துடுது அதே மாதிரி மீன் வந்து ரொம்ப மீன்களும் கம்மி ஆகிடுச்சி ரசாயன கழிவுகளெலாம் ஆற்றில நிறைய கலந்து கடலுக்கு போகிறதுனால மீன்களும் கொ ரொம்ப கம்மி ஆகிடுச்சி சுற்றுசூழல்லெல்லாம் ரொம்ப மாசுப்பட்டிருக்கு ரொம்ப ஒன் யூஸ் வாட்டர் பாட்டலெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி குப்பை நிறையா தேங்கிறதுனால மீன் வளமும் கடல் எல்லாம் வந்து ரொம்பவுமே அசிங்கமாக சுற் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது